எங்களோடய கிராமபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்னுமு கரகம் வச்சு ஆடுவது வந்து நாங்கள் வந்து இன்னுமும் விட்டுராம நாங்கள் அதை அப்படியே வந்து மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அது இல்லாமல் குச்சிப்புடி பரதம் கதகளி அப்புறமேட்டு இந்த திருவிழா நேரத்துலலாம் வந்து நாடகலா இது பண்ணுவாங்க அதலா வந்து இன்னமுமே வந்து எல்லாமே வந்து பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம் எங்களோடய கிராமபுறத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் அந்த மாதிரிலா நேரத்தில் வந்து பெண்கள் எல்லாரும் ஒன்றா கூடி கும்மி அடித்து ஒரு ஒரு சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஒரு பகுதியில் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கும்மி அடித்து ஆடி பொங்கலோ பொங்கல் அப்படின்னுலா சொல்லி சொல்லுவோம் நல்லா இருக்கும்